வெயில் கா வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயில் காலத்தில் நம்ம தேடி அலையிற ஒன்றே ஒன்று நீரை தேடி நம்ம அலைவோங்க அது நீரை தேடி அலைய அலையக்கூடிய நேரங்களில் கூட நமக்கு வந்து இப்போ வே வந்து நமக்கு குளிரோ வெயிலோ வந்துர வே குளிர் நீர் வந்துராதா அப்புடின்னு நம்ம நினைப்போங்க அது நினைக்கிற சூன் நேரத்தில் நமக்கு ஒரு இது மாறுங்க அது அதாவது ஒரு வெயில்ன்னு வைங்க அதை எடுத்துக்காட்டு அப்புடின்னா வானி வானிலையில் நமக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்போ நமக்கு குளிர் வே வராதா அப்புடின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஆனால் ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ தாண்டா போய் தண்ணி குடிப்போம் அப்புடின்னு இருக்கும் ஒரு சமயம் நம்ப ஐயோ ஏன்டா வெயிலில் இப்படி அலையிறோம் நமக்குன் தான் இப்படி வந்து சே அமையிதா அப்புடின்னு நம்ம நினைப்போம் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ப சி இது பண்ண ஒவ்வொரு இடங்களும் நமக்கு ஒரு செய் செய்கிற ஒவ்வொரு கோள்களுக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செயல்களில் இருந்தும் நம்மளுக்கு தெரியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் எடுத்துக்குங்க குளிர்காலத்தில் ஃபுல்லாக நம்ப சொட்டரை மாட்டிக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு அலைவோம்ங்க அலையிறப்போ போது ஆனால் அப்போ நம்ப வெயில் காலத்தில் குளிர் வராதான்னு ஏங்குவோம் இப்போ குளிர்காலத்தில் வெயில் இருக்கா அப்புடின்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருக்குங்க அந்த ஒவ்வொரு நோக்கங்களும் நமக்கு மனசுக்கு தோன்றதை நம்ப நினப்போம் ஆனால் அந்தந்த நேரத்தில் அதது வரது தாங்க நம்ப கலாச்சாரத்துக்கு நல்லது நம்ப இயற்கை வளங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் அப்படின்னா நான் கிராமத்தில் ஒரு நாள் இருந்து பாருங்கள் அதோட ஒவ்வொரு இதுக்கான வந்து தெரியும் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு செயல்களும் உயிரும் முயற்சிகளும் நமக்கு ரொம்ப இதாகவே இருக்குங்க அது செயல்பாடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றே ஒன்று தாங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா அதை இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளிர் வெயில் நமக்கு எப்பையுமே தேவைதாங்க அது செயல்களில் இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நோக்கங்கள் அதன் மூலியமாக நம்ம செயல்படுகிறோம் அதுக்கு நமக்கு என்ன தேவை குளிர் மழை இருந்தால் தான் நம்மளால் ஒழுங்கா செயல்பட முடியும் அதுக்கு தான் நம்பக்கு குளிர் மழை வெயில் தேவைப்படியும்